எனக்கு விஜயகாந்த ரொம்ப பிடிக்கும் அவரை பற்றி அவர் கிராமத்தில் இருந்து வந்தவர் அதனால் ரொம்ப பிடிக்கும் ரொம்ப நல்ல பையன் ரொம்ப பாசமான பையன் ஏன்னாக்கா அவர் மக்களுக்காண்டி நிறையா செஞ்சுருக்காரு தெரியாமயே யாருக்கும் உலகத்துக்கு தெரியாமல் நிறைய உதவி செஞ்சுருக்காரு ரொம்ப பிடிக்கும் அதனால அவர் நல்லபடியாக உடம்பை பாத்துக்காமல் சமீபத்துல இறந்து போய்ட்டாப்புல அது ரொம்ப வருத்தமாக தான் இருக்குது அந்த பையனுக ரெண்டு பேரும் நல்லபடியாக வரணும் கட்சிக்கு அந்த பையனுக வந்தால் ரொம்ப நல்லா இருக்கும் முதல்வராக வந்து ரொம்ப பெருமையாக இருக்கும் அவருக்கு அவர் வாழ்த்துவார் மேலே இருந்தே அதனால் ரொம்ப பிடிக்கும் ரஜினியை ரொம்ப பிடிக்கும் அவர் வந்து மக்கள் மேலேயும் பாசம் நடிப்பும் நல்ல நடிப்பு அவரும் ரொம்ப ஏழையாக இருந்து வந்தவர் தான் பெருந்தன்மையாக இருப்பார் ஆனால் அந்த பணக்கார இதெல்லாம் காட்டமாட்டாப்பில எல்லா படத்துக்கும் இவ்வளோ வயசாகியும் நடிக்கிறாருன்னா அவர் தெறமை அவரையும் ரொம்ப பிடிக்கும் விஜயகாந்த ரொம்ப பிடிக்கும் அதைவிட கமலகாசன வந்து நடிகர் திலகம் அவர் அப்பலேந்து சின்ன புள்ளைலேருந்து நடித்து வந்தவர் அதனால அவரை மக்களுக்கும் பிடிக்கும் பாதி பேருக்கு பிடிக்கும் பாதி பேருக்கு பிடிக்காது இப்படியும் இருக்கலாம் ஏன்னா அவர் வந்து மக்கள் மேலே ரொம்ப இப்போ தான் கட்சிக்கு வந்தோம்ன்ட்டு அவர் இப்போ தான் நடந்துகிட்டு இருக்கார் மக்கள் மேலே எப்பயாச்சும் இப்போ சின்ன வயசுலேருந்து பாசமாக இருக்கணும் மக்களுக்கு உதவி செய்யணும் எல்லாம் செய்யணும் நடுத்தரத்தில் வந்து நான் செஞ்சேன் போனேன்னுலாம் இருக்கக்கூடாது விஜயகாந்த் இவ்ளோக்குல்லாம் செஞ்சுருக்காரு அவர் இறந்ததுக்கு அப்புறம் தான் தெரியுது அது மாதிரி அவரும் நல்லபடியாக இனிமேல் நடந்து கட்சிக்கு வரணும் அதே போல் விஜய் வர்றார் நல்ல என் வாழ்த்துக்கள் நல்லபடியாக வரட்டும் அவர் நடிக்க நடிக்கிறதே படமே எடுக்கக்கூடாது வேணாம் இனிமேல் தேவை இல்லைன்ட்டு வர்றார் அது ஏன்னா கோடி கோடியாக சம்பாதிச்சிட்டு இப்படி வர்றாருனாக்கா அவருக்கு இதில் ஆர்வம் அதனால் கட்சிக்கு வர்றாரு நல்லபடியாக அவர் வந்து கட்சியிலருந்து மக்களுக்கு நல்லபடியாக செஞ்சால் அதுவே போதும் பிடிக்கும் அதே போல் மாதவன் ரொம்ப நல்ல நடிப்புக்கார பையன் தான் இருந்தாலும் இப்போ நடிக்காமல் இருக்கிறாப்புல அவர் ரொம்ப இயற்கையாக நல்லபடியாக நடிப்பாப்பில அதே போல் விஜயகாந்து படத்தில் வந்து எந்த படத்திலும் அருமையாக நடிப்பாப்பில ரொம்ப பிடித்தமான பையன் அதே வந்து கமல் வந்து அவரும் திறமையாக நடித்தவரு தான் இன்னுமும் நடிச்சுட்டு தான் இருக்காப்பில இவ்வளோ வயசாகியும் அதுக்கும் என் வாழ்துக்கள் தான் அதே போல் ரஜினியும் அப்படிதான் நல்லபடியாக இன்றுவரையிலும் நடித்துக் கொண்டு இருக்கார் நல்ல மனிதன் ஒன்றும் அவரை பற்றி எதுவும் சொல்கிறாப்புல நல்ல மனிதன் தான் அதே போல் விஜய் வந்து நல்லபடியாக வரணும் கட்சியில் நின்று மக்களுக்காண்டி அவர் இறங்கி நல்லபடியாக மக்களுக்காண்டி இருந்தாருன்னா அவரை மக்கள் காப்பாற்றி விடும் வந்து நல்லபடியாக அவர் மக்களுக்காண்டி எல்லாம் செய்யணும் மக்கள்ங்களும் மனசார அவருக்கு ஓட்டு போட்டு ஜெயிக்க வைக்கணும் அப்படி அவர் வராவிட்டால் விஜயகாந்த் பையன்களை ஜெயிக்க வைக்கணும் மக்கள் அதான் என் வேண்டுகோள் அதை தான் நான் வேண்டிக்கிட்டு இருக்கேன் அதனால் வந்து எம் ஜி ஆர் இருந்தார் எம் ஜி ஆர் வாழ்ந்தார் இன்று வரையும் அவரை பற்றி தான் சரித்திரம் சொல்லிக்கிட்டு இருக்குது அவர் மக்களுக்காண்டியே வாழ்ந்துட்டு மக்களுக்காண்டி இருந்தார் அதே போல் அவர் பாட்டுலையும் சௌந்தரராஜன் பாட்டுலையும் ஒவ்வொரு அர்த்தமும் வந்து மக்களுக்காண்டியே தான் பாடுவார் அதே போல் அவர் நடத்தி காட்டினாரு அவரை வச்சு தான் இந்த கட்சியே எல்லாம் ஜெயலலிதா அம்மாலேந்து அவரை வச்சு தான் அவர் அவர் நல்லபடியாக அவர் போய் சேர்ந்துட்டாரு அவரை பற்றி பேசாமல் இருக்கோமா இன்றைய வரையும் சின்ன கொழந்த கூட அவரை பற்றி பேசும் அவரும் மண்ணில் நல்லபடியாக வாழ்ந்துட்டு போனவர் தான் அதனால எல்லா நடிகர்களுக்கும் ஒவ்வொருத்தர் ஒவ்வொரு மாதிரி இருப்பாங்க அதில் வந்து விஜயகாந்த் இவ்வளோ நல்ல மனுஷனாக இருந்திருக்காரு இவ்வளோ மக்களுக்கு செஞ்சுருக்காரு இந்த உலகம் போற்றி இந்த உலகம் பூரா அவரை இந்த மாதிரிலாம் நான் பார்த்ததே இல்லை எல்லோருமே பேசுகிறளவுக்கு அவர் அவர் இறந்ததுக்கு அப்புறந்தான் அவரை பற்றியே தெரியுது இவ்வளோ புகழாக இருந்திருக்காரே அப்படின்ட்டு நல்ல மனிதன் தான் அதே போல் அந்த பையன்களும் நல்லபடியாக வரணும் கட்சியில் வந்து இருக்கணும் ஒரு ஆளாக வரணும் ரொம்ப பிடிக்கும் ரஜினி வந்து நல்ல மனுஷன் அவரை சொல்கிறதுக்கு எதுவும் கிடையாது ரொம்ப ரொம்ப ரொம்ப ரொம்ப பிடிச்சவரு வந்து எம் ஜி ஆர் அவர்கள் தான் அவரை நாங்கள் இன்னும் தெய்வமாக தான் வச்சு கொண்டாடிகிட்டு இருக்கோம் அவர் நல்ல மனிதன் இன்னும் நல்லபடியாக வாழ்ந்து கொண்டிருக்காரு அவர் இருக்கார் நம்ம கூட இருக்காருன்னு நினைத்து கிட்டு தான் நாங்கள்லாம் இருந்துகொண்டு இருக்கோம் அதே போல் சிவாஜி கணேசனும் நல்ல மனுஷன் தான் நல்லபடியாக நடிகர் திலகந்தான் பேர் போட்டவர் அதே போல் கொழந்தைகளும் இருக்குது பிரபு எல்லாம் ஆனால் இருந்தாலும் அவர் நடிப்பெல்லாம் அவுங்களுக்கெல்லாம் வரவே வராது பேர பிள்ளைலருந்து அவர் மகன்லேருந்து அவர் நடிப்பு மாதிரிலாம் வரவே வராது அவர் நடிகர் திலகம்னே பேர் போன்றவரு அவர் அதனால நல்லபடியாக அவரும் நல்லபடியாக அடக்கம் ஆகி நல்லபடியாக போய்ட்டாரு இந்த பிள்ளைங்க தான் அவர் பேர் சொல்ல இருந்து கிட்டு இருக்குது அதே போல் அவர் மாதிரிலாம் வாழ்ந்த மனுஷன் யாரும் கிடையாது அவரும் நல்லபடியாக வாழ்ந்திருக்காரு ஆனால் மக்கள் திலகம் எம் ஜி ஆர் மாதிரி யாரும் இருக்க முடியாது சின்ன கொழந்தை கூட அவரை பற்றி தான் பேசும் இன்றைய வரையிலும் பேசிகிட்டு இருக்குது அவரை பற்றி ஒரு நல்ல மனிதன் நல்லபடியாக நல்ல இரக்க மனசு படைச்சவரு அவர் தான் சத்துணவுலாம் கொண்டாந்தார் எல்லா திட்டமும் அவர் தான் கொண்டாந்தார் அதுக்கு அப்புறம் தான் இவங்கள்லாம் சொல்லிக்கிட்டுருக்காங்க எல்லா திட்டமும் கொண்டு வந்தது பூரா அவர் தான்